இங்கே எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க இப்போது அவங்க வந்துட்டு இங்கே ஒரு நிறைய பேரே இருக்காங்க இப்போ அவங்கள்லாம் வந்து ஒரு கூட்டத்தில் அவங்களுக்குள்ள ஹிந்தி பேசிக்கிட்டாலுமே கொஞ்சம் இதே வரணும் அப்படின்னா தமிழில் தான் பேசியாகணும் ஏன் நாங்கள் ஹிந்தி பேசமாட்டோம் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது எங்கள்கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவே அவங்க தமிழ் தான் பேசியாகணும் கற்றுக்கிட்டாகணும் அதுக்காகவே அதனால் அவங்க அவங்க மொழி வந்து இங்கே வந்து வளர்ச்சி பெறுறத்துக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை அவங்கக்குள்ள அவங்களே பேசிக்கிறாங்க என்ன அவங்க குடும்பத்துக்குள்ளே அவ்வளோதான் எங்கள் எங்கள் கிட்டேலாம் வந்து ஹிந்தியை வந்து எங்களுக்கு ஏற்றுக்க பிடிக்கல ஏன்னால் எங்கள் மொழி மாதிரி ஒரு இனிமையான மொழியை வேறு எங்கேயுமே பார்க்கமுடியாது எங்கள் மொழியை வ எங்கள் மொழியை விட வேறு எந்த மொழியும் பெருசுன்னும் தோணாது என்றைனைக்குமே என்றைக்குமே த தமிழ் மொழி தான் அது முன்னிலை அதுக்கு முன்னாடி எந்த ஒரு மொழியும் நாங்கள் என்றைக்கும் ஏற்றுக்க போகிறது கிடையாது அதனால் வந்து அவங்கள்லாம் வந்து அவங்க அவங்க மொழியை வந்து இங்கே வளர்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் மற்ற மொழி வந்து இங்கே வந்து இப்போ ஆங்கிலமே வந்திருந்தாலுமே ஆங்கிலமை விட தமிழ் வந்து என்றைக்குமே வந்து குறைஞ்சதில்ல குறைஞ்சதுன்னு யாராலேயும் ஏற்றுக்கவும் முடியாது